ஹலோ ஆ ஆட்டோ ட்ரைவருங்களா ஆ இல்லைங்க இப்போ நான் வந்து சென்னையிலருந்து வந்துருக்கேன் இங்கே எங்கள் நாமக்கல் எல்லாம் வந்து ஒரு நான் இங்கே ஒரு மீட்டிங்க்காக வந்தேன் இப்போ நாமக்கல் எல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படினு சொல்லிவிட்டு பார்த்தேன் அதனால சரி இங்கே நமக்கல்ல எதோ ஒரு பெஸ்ட்டு பிளேசஸ் எல்லாம் என்னென்ன பிளேஸ்ன்னு சொன்னிங்கன்னா ஆ ஓ சுற்றி பார்க்கலாம் அப்படின்டு எனக்கு தெரியாது அதான் கேட்குறன் எவ்வளோ ஆகும் என்ன ஒன்டே இங்கே இங்கே என்னென்ன பிளேஸ்சஸ் இருக்கு அப்படினு சொன்னிங்கனா அதை பொறுத்து அந்த ஒன்டே ஃபுல்லாக சுற்றிபாக்குற மாதிரி இருக்கும் ஆ ஓகே ஓகே அதெல்லாம் பக்கத்து பக்கத்துலயே இப்போ நாமக்கல்ல அந்த ஆஞ்சநேயர் கோயிலும் இந்த இப்போ இன்னொன்று என்ன சொன்னிங்களே மலைக்கோட்டை அதெல்லாம் பக்கத்துலயே இருக்கா இல்லை எத்தனை கிலோ மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு அப்படிங்களா சரி இப்போ மார்னிங் வந்தா அப்போ ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக எல்லா சுற்றி காட்டுவிங்களா ம் சரி எவ்வளவு அப்படியா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஆகுமா ம் சரி ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாமே ம் சரி ஓகே ஓகே என்னென்ன பிளேஸ்சஸ் இருக்கு போனா ம் சரி ம்

ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே நாங்கள் ஒரு நாலு பேர்தான் வரோம் எங்களுக்கு இந்த இந்த ம் ஓகே ஓகே இந்த இடமெல்லாம் எங்களுக்கு புதுசு அதனாலதான் கொஞ்சம் எதோ நீங்கள் பார்த்து சேஃபாக போயிவிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைலே இடமெல்லாம் ம் சரி சரி நான் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ